எனக்கு நீச்சல் அடிக்க வந்து எனக்கு காவேரி ஆற்றுல நீச்சல் அடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே ரொம்ப ஆழம் இருக்காது ரொம்ப நீளமும் இருக்காது பயம் இருக்காது அதனால் வந்து காவேரி ஆற்றுல நீச்சல் அடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு இருக்குது அதனால் அதுலேயே பழகுனதுனால எனக்கு ரொம்ப நீச்சல் அடிக்கிறது காவேரி ஆற்றுல மட்டும் தான் ரொம்பவே பிடிக்கும்